நான் வந்து நான் வந்து பயணிச்சது வந்து நிறையா இடத்துக்கு பயணிச்சி இருக்கேன் அந்த ட்ராவல்ன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் வந்து நான் வந்து எனக்கு டென்த் படிக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு ஊட்டி போனேன் ஊட்யில இருந்து கொடைக்கானல் அதில் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மறக்கமுடியாத எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து லேர்ன் பண்ணேன் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதை அப்படியே வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சேன் ஃபுல்லாகவே நான் வந்து இதுவரைக்கும் கேரளா ஊட்டி கொடைக்கானல் மைசூர் ஆந்திரா சென்னை இந்தமாதிரி பல இடங்களுக்குப் போயி இருக்கேன் அந்தமான் வரையும் நான் வந்து என்னோட சொந்தக் காசில் இருந்து நான் ட்ராவல் பண்ணி இருக்கேன் நான் எந்த ஒரு இதுவுமே நான் வந்து பயணிக்க கூடாது இருந்தேன் நான் பிடிச்ச இடத்துக்கு போணுன்னு நினைச்ச எல்லா இடத்துக்கும் நான் வந்து போயி இருக்கேன் நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் நான் எதைப் பார்க்கணு நினைக்கிறனோ அங்கே வந்து நான் போயி இருக்கேன் போன ஒரு ஒரு இடத்துலயும் நான் புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அதேமாதிரி புது புது விஷயத்தை லேர்ன் பண்ணேன் அங்கே இங்கே இருக்க மக்களை அவங்க பழக்க வழக்கம் ஒரு ட்ராவல் பண்ணோனா நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லாமே வந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நம்ம மனசில் இருக்க கஷ்டம் எல்லாமே குறஞ்சமாதிரி இருக்கும் புதுசாக ஒரு இடத்த வந்து கற்றுக்கணும் நிறையா இடத்துல வந்து நிறையா பார்க்கணும் நிறையா மக்களோட சந்திக்கணும் புது புது இடத்த புது புது அவங்க கலாச்சாரத்தை கற்றுக்கணும் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து இருந்தம்னா நம்மளால் ஒன்றுமே கற்றுக்க முடியாது நாலு பேர் நாலு ஊர் போனம்னாதான் அங்கே இருக்க மொழியை கற்றுக்கலாம் அவங்களோட பழக்க வழக்கத்தை கற்றுக்கலாம் அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ கற்றுக்கலாம் இந்தமாதிரி நிறைய இருக்கு நான் சொல்லனும்னா சொல்லிகிட்டே போகலாம் அவங்க ஃபுட்டு அவங்களோட அக்கௌமன்டேஷன்னு அவங்க நம்மளை புதுசாக போகற ஒரு இடத்துல தெரியாதவங்களக்கூட அவங்க எப்படி பார்த்துக்குறாங்கற இது தான் அதெலாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் அது வந்து நம்ம நினைச்சிக்கூட பார்க்க முடியாது நம்மக்கூட அந்த அளவுக்கு வந்து யாரோடையும் பிர்ப்பரன்ஸ் எடுத்து நம்ம பார்த்துப்போமானு தெரில ஆனா நம்ம போகற இடத்துல அவங்க அவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிற விதம் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதுக்குன்னு நம்ம கெட்டவங்களையும் நாம வந்து குறை சொல்றதில்லை நல்லவங்களும் குறை சொல்ல முடியாது நம்ம அவங்க என்ன செய்யறாங்கிறப் பொருத்து தானே நம்ம அவங்க நல்லது கெட்டது நாங்கள் வந்து இருக்கிறோம் ஸோ அதில் வந்து நம்ம வந்து சரியாக முயற்சி பண்ணி கரெக்டாக போனம்னா நம்ம வந்து நிறையா நம்ம வந்து சந்தோஷமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம் ட்ராவல் பண்ணம்னா புது புது விஷயத்தை கற்றுக்கலாம் புது புது மனுசங்களை பார்க்கலாம் நம்ம சந்திக்காத ஒரு நம்மளோட மனநிலைமை வந்து நம்ம வந்து நமக்கே காட்டும் அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும்